தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா இந்த இது தான் எனக்கு பிடித்த சொற்றொடர் ஏன்னால் இதை சொல்லும்போதே நமக்கொரு திரில்லாக இருக்கிற மாதிரி இருக்கும் நம்ம தமிழ் அப்படின்றதுல கண்டிப்பாக தமிழ் தாய்மொழியாக கொண்டதில் நான் பெருமிதம் அடையிறேன்னு தான் சொல்லுவேன் நான் மட்டும் இல்லை எல்லோருமே தமிழை தாய்மொழியாக கொண்டதில் பெருமிதம் அடையுறேன்னு தான் சொல்வாங்க ஏன்னால் நம்ம மொழியில் இருக்கிற சிறப்பு மற்ற எந்த மொழிலையும் இருக்கான்னு எனக்கு தெரியிலை திருக்குறளை உலக பொதுமுறைன்னு எல்லா மொழிலையுமே மொழிப்பெயர்ப்பபட்டிருக்கு மற்ற எந்தவொரு நூலும் இப்படி எல்லா மொழிலையும் மொழிப் பெயர்த்துருக்காங்களான்னு எனக்கு தெரியலை ஸோ இதுமாதிரி சொல்லிக்கிட்டே போகலாம் தமிழை பற்றி சொல்றதுக்கு நிறைய இருக்குது